ஏ எங்கள் இதில் வந்து தினத்தந்தி விகடன் தினகரன் அப்படி தான் நிறைய நியூஸ் வந்திருக்கு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிட்டி செய்திகள் அந்த மாதிரி எங்கள் அம்மா தான் எங்கள் அண்ணன் ம்ம தான் இப்போ வேலைக்கு தேடிகிட்ருக்கறனால அது டிஎன்பிஎஸ்எஸ் க்ரூப் எக்ஸாம் வேலை வாய்ப்பு முகாம் வந்துச்சுன்னால் பார்ப்பான் பார்த்தா எங்கிட்ட வந்து சொல்லுவான் அப்புறோம் என் தங்கச்சிக்கு தேவையான தேர்வு முடிவுகள் தேர்வு எப்போ ஆரமிக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்ப்பாங்க அப்பாக்கெலாம் இந்த இப்பயோ நாட்டு நடப்பில் என்ன நடந்துக்கிட்ருக்குது என்னென்னன நடக்குது என்னென்ன கொலைகள் என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குது இப்போலாம் நிறைய ரேப்லாம் நடக்கு சின்ன குழந்தைங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் அந்த மாதிரி நியூஸ் பார்ப்பாங்க நிறைய நம்ம தான் சேஃபாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்வாங்க டிவியில பார்க்கறது வந்து நிறைய கொலைகள் ஆக்சிடென்ட் பாலிமர் நியூஸு சன் நியூஸ் ஜெயா நியூஸ் வேற எல்லா நியூஸ்மே பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நிறைய பார்ப்பேன் நான் அதில் அப்பப்போ என்னென்ன ஸ்போர்ட்ஸ்ல யார் யார் வின் பண்ணியிருக்கா எங்கே வெளியே போய் விளாண்டுட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பார்ப்போம் இப்போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது ஆக்சிடென்ட் கொலைகள் பிள்ளைங்களை கடத்திட்டு போய் உறுப்புகளை விற்குறது அந்த மாதிரி நிறைய நடக்குது அதெலாம் பார்ப்போம் பார்த்துட்டு நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை எங்கேயும் வெளியே விடக்கூடாது தெரியாதவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்கா சொல்வாங்க நிறைய இதே மாதிரி நியூஸ் பார்ப்போம் அதில் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கும் அதில் அதுவும் வெள்ளி மலர்ல நிறைய கேம்ஸ்லாம் வரும் இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறது ப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதுக்கப்பறம் அதில் நிறைய கொஸ்டின் கேட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணி அனுப்பி அதில் வந்து வர்ற பரிசுகள் நமக்கு தருவாங்க அந்த மாதிரி தான் நிறைய வரும் பஸுல் வரும் வி விடுகதைகள் அப்புறோம் ஜாயிண்ட் பண்ணி விளாட்றது அதெலாம் எழுதி நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு ப்ரைஸ் மனி தருவாங்க அதுக்கு ஆசைப்பட்டு நாங்கள் அது நிறைய பண்ணுவோம் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நிறைய பார்ப்போம் இப்போ வேற ஐபிஎல் வேற வரப்போகுது அது இது யார் யார் யார் யார் எடுத்திருக்கா யார் யார் எந்த டீம்ல இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்புறோம் யார் யார் யாரெல்லாம் எவ்வளோக்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்போம் கேப்டனாக யார் இருக்கா எப்படி விளாடுவான் அதை கேட்போம் அப்புறோம் நிறைய எக்ஸாம் நியூஸ் பார்ப்போம் வேலை வாய்ப்பு முகாம்கள் பார்ப்போம் இப்போ டூ க்ரூப் ஃபோர் எக்ஸாம் வேற எல்லாரும் அப்ளே பண்ணியிருக்காங்க அதோடய முடிவுகள் அது எப்போ எக்ஸாம் ஆரமிக்கும் அப்படிலாம் பார்த்துக்கறது வேலை வாய்ப்புகள் நிறைய பார்ப்போம் எப்பப்போ எங்கெங்க வேக்கன்ஸிஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபிஸ்ல இருக்கா ரயில்வேலை இருக்கா அதாவது எந்தெந்த எக்ஸாம் வருது எந்த எக்ஸாம் எழுதனுமோ பாஸ் ஆகி போவோம் எதில் கம்மியான வேக்கன்ஸி இருக்கோ அங்கே அப்ளே பண்ணால் சீக்கிரமாக கிடைக்குன்னு சொல்வாங்க அதுக்காண்டியே நிறைய நியூஸ் பேப்பர் தேடி பார்க்கறது அப்புறோம் இன்டர்நேஷ்னல் நியூஸ் நம்மூர் செய்திகள் இல்லாமல் வெளி செய்திகள் வெளியே எங்கெங்க டிசாஸ்டர் நடக்குது எங்கெங்க எர்த்குவக் ஃப்ளட் அந்த மாதிரி எங்கெங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது எவ்வளோ பேர் இதால இறக்காங்க அவங்களாம் ஏ அவங்கவுங்களாம் எங்கெந்த ந நாட்டில இறந்துருக்காங்க நமக்கு இந்த நியூஸ் பார்த்தா தான் தெரியவே செய்து இல்லைன்னா நமக்கு அதுக்கூட தெரியாது சுனாமி வர்றது நிறைய பேர் அதனால இறக்காங்க அதுவும் அந்த வெளிநாட்லலாம் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு அதுக்கு முன் எச்சரிக்கை கொடுப்பாங்களா கொடுக்கமாட்டாங்களான்னு கூட தெரில ஆனால் கண்ணை மூடி திறக்கறதுக்குள்ள அது வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் அது நமக்கு எப்படின்னு தெரியாது நம்மளாம் அப்படி பார்த்தா தான் நமக்கு அது தெரியுது நியூஸ் பேப்பர் எங்கள் தொலைக்காட்சிலலாம் பார்த்தா தான் தெரியுது தொலைக்காட்சியை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அப்போ தான் நம்மளால் வெளி செய்திகளாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் நம்மூர் செய்திகள் வெளிய தெரிய முடியும் அவேர்னஸ் நிறைய கொடுக்கறாங்க இப்படி இப்படி போகாதீங்க இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னம்மோ கரெக்டாக இருக்குது சின்ன பிள்ளைங்களலாம் வெளியே அனுப்பாதீங்க அப்படின்னு நமக்கு சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது வெளியே நடக்கிறது இப்படி நமக்கு நியூஸ் பேப்பர் டிவியிலலாம் பார்த்தால் தான் தெரியுது எப்படி கடத்தி போய் விற்கிறாங்க நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் பிள்ளைகளெலாம் வெளியே அனுப்பக்கூடாது அந்த மாதிரியுமே இதை பார்த்தா தான் தெரியுது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிவி நியூஸ் பார்க்கிறதும் நியூஸ் பேப்பர் பார்க்கறதும் அதனாலையே நமக்கு வெளி செய்திகள் உள்நாட்டு செய்திகள் கூட நமக்கு தெரியாமல் இருக்குது இதை பார்த்தா தான் தெரியுது எங்கெங்க ஆக்சிடென்ட் நடக்குது எப்படி நடக்குது எதனால நடக்குது அப்பிடில்லாம் தெரியுது